நான் வாங்கினது வந்து காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸில் வந்து எனக்கு பிடிக்காதது என்னன்னா ப்ரைமர் ப்ரைமர் நல்லாவே இல்லை சுத்தமாக சொல்லுறேன் அது ஃபேஸ்க்கு போட்டால் அது இன்பெக்க்ஷன் தான் ஆகும் அந்த மாதிரி இருக்கு அது போல மஸ்க்காராவும் அப்டி தான் அவங்க கொடுத்துருக்குற மஸ்க்காரா வந்து ஒரு மாதிரியும் எனக்கு வந்து ரிட்டன் வந்தது ஒரு மாதிரியும் இருந்துச்சு அந்த மஸ்க்காராவை வந்து அதில் இருக்கிற ப்ரஷ் வந்து நல்லால்ல அது ஒரு கோணையாக இருந்துச்சு அந்த மாரி இருந்துச்சு ஸோ அந்த ப்ரஷ்ஷுவில எனக்கு பிடிக்கவே இல்லை அதற்கப்றோம் வந்து இன்னொன்று என்னன்னா ஐப்ரோ பென்சில் ஐப்ரோ பென்சில் வந்து இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் மாடலில் வரும் அப்படின்னு நினச்சி எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பட் அது இப்போ இருக்கிற லேட்டஸ்ட்டு மாடல் இல்லாமல் பழைய பழசு அந்த ஸ் ஷார்ப்னர் வச்சி சீவுற மாரி அந்த மாதிரி வந்துடுச்சு ஸோ அது எனக்கு ரொம்பவுமே பிடிக்கவே இல்லை அதுவும் இல்லாமல் அதில் கொடுத்துருக்குற ஐப்ரோ பென்சிலில் கொடுத்துருக்குற ப்ரஷ் ஒன்று இருக்கும் அந்த ப்ரஷ் வந்து பிஞ்சி வந்துருந்துச்சு அதனால் எனக்கு இது பிடிக்கல